என்னம்மா அரிசி இருக்கு என்னன்னம்மா அரிசி இருக்கு ரம்ஜான் பண்டிகை வேற வருதும்மா அதான் பிரியாணி செய்யுறதுக்கு ஒரு பத்து கிலோ அரிசி தேவைப்படுது என்ன அரிசி இருக்கு பிரியாணி செய்யுற மாரி அதான் நம்ம நம்ம ரம்ஜானுக்கு வீட்டில் செய்யுற மாரி தாம்மா ஒரு பத்து கிலோ பிரியாணி அரிசி தேவைப்படுதுன்னு வீட்டில் சொன்னாங்க சரி இங்கே நம்ம அடிக்கடி வாங்குகிற கடையாச்சேனு சொல்லிட்டு அதான் கேட்டோம் என்ன அரிசி இருக்கு உங்கள்ட்ட பிரியாணி செய்யுற மாரி

அப்படிங்களா அப்போ இண்டியா கேட்டுக்கும் மற்ற அரிசிக்கும் என்னமா வித்யாசம் எதாவது வெலை எதாவது இது ஆகுமா ஆ அப்படிங்களாம்மா சரி அப்போது நீங்கள் இண்டியா கேட்லேயே ஒரு பத்து கிலோ பேக் பண்ணி கொடுத்துடுங்க இல்லை எப்படி மூட்டையிலேயே வருதா எப்படி தனியாக பேக் பண்ணி தருவீங்களா மேடோம்

சரி சரி ஏதாவது டெலிவரி எப்படி மேடோம் ஃபீரியாக பண்ணுவீங்களா எப்படி சரிம்மா சரிம்மா சரிம்மா நமக்கு பக்கம் தாம்மா என்ன ஒரு ரெண்டு கிலோமீட்ரு இருக்கும் நம்ம வீடு எப்படிம்மா அமவுண்டு எப்படி இப்பயே பே பண்ணிடவா இல்லை நீங்கள் டெலிவரி பண்ணுறப்ப காசு கொடுத்துடவாம்மா

பத்து கிலோ எவ்வளோ வருது மேடோம்

சரி மேடோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்தாங்க ரெண்டாயிரரூபா வச்சிக்கங்க நீங்கள் டெலிவரி பண்ணிட்டு வீட்டில் காசு வாங்கிக்க சொல்லுங்கள் இல்லைனா எனக்கு ஃபோன் அடிங்க நம்பரு எழுதிக்கங்க நான் வந்து கொடுத்துறேன் ஆ சரி அட்ரஸ் மட்டும் எழுதிக்கிறீங்களா நம்பர் இது அட்ரஸ் வந்து நாகபட்னோம் காவேரி ஸ்ட்ரீட் விநாயகர் தெரு தொலைப்பேசி எண் வந்து நான் வந்து வீட்லேயே இருக்கும்மா நம்பரு ஆனால் சரியாக தெரில புது சிம்மு மாற்றின இப்போ தான்

ஓகே மேடோம் ஓகே மேடோம் சரி வாரேன் ஆ சரி மேடோம் ஓகே ஆ வரேம்மா